நேர்மறைத் தாக்கம் இது எப்படி சொல்கிறது மெயினாக பைக்கோடய சவுண்டுக்கு எல்லோரும் கொஞ்சம் எரிச்சல் ஆவாங்க வண்டியில் வந்துட்டு சைலன்ஸர் மாத்துறது இந்த மாதிரி நிறைய ஆல்ட்ரேஷன் பண்ணி வைக்கிறதுனால அதிகமாக வந்துட்டு அந்த சவுண்டுக்கு எல்லாம் கொஞ்சம் கோபப்படுவாங்க அந்த சவுண்டால் நம்மள திட்டுறது அது இது வண்டியில் ஸ்பீடாக போகிறதுனால அப்புறம் வீட்டில் இருக்கவங்க ரொம்ப ரொம்ப பயப்படுவாங்க மற்றபடி ஸ்பீடு சவுண்டு காட்டுத்தனமாக ஓட்டுறது மெயினாக காட்டுத்தனமாக எல்லாம் ஓட்றாங்க காட்டுத்தனமாக மெதுவாக போங்க வாங்க சேஃபாக ரைட் பண்ணுங்கள்